ஈரோடு மாவட்டத்தில் வந்து மூங்கில் வந்து ரொம்ப ஃபேமஸ் மூங்கில்ல வந்து கூட முறம் அழகான கூட இந்தமாதிரி செஞ்சு விற்கிறாங்க முதல்த்து பாரம்பரியம் மாதிரியே இந்த ப இப்போ இருக்கிறவங்களும் அதே பாரம்பரியத்துலே எல்லாம் செய்கிறாங்க மூங்கில் வேலி மூங்கில்ல ஏணி எல்லாமே செஞ்சுத் தராங்கள் அதோடய இன்னோரு பாரம்பரியம் வந்து கைத்தறி கைத்தறி நெசவில் வந்து நிறையா பேர் அவங்க விரும்புகிற ஸேரீ எவ்வளோ என்ன கலர் வேணுமோ அந்தமாதிரி அவங்க முகூர்த்தத்துக்கும் சரி அவங்க ரிசப்ஸனுக்கும் சரி எப்படி பாரம்பரியமாக முதல்ல செஞ்சுக் கொடுத்தாங்களோ அதே பாரம்பரியமே இப்பவும் இருக்குது பாரம்பரியம் தான் நல்லா விரும்பி அவங்க கட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து மண்பானை மண்பானைலேருந்து முதல்லலாம் சொம்பு இந்தமாதிரி தட்டம் அந்த இதெல்லாம் செஞ்சுகிட்ருந்தாங்க மண்பானை அந்தமாதிரி இப்போ வரவங்கெல்லாம் அதே பாரம்பரியம் வச்சு அதேமாதிரி மண்பானைகளும் உண்டியல் ஆமாம் நிறையா அந்த ச இதுமாதிரி இப்போ வந்து ஃபில்ட்ரு ஃபில்ட்ரு வரமாதிரி கூட த இது வச்சு ஃபில்ட்ரு வச்சு செஞ்சுத் தராங்கள் பைப் வச்சு நல்லா பாரம்பரியம் விரும்புகிறாங்க இந்த இந்த நிறையா பேர் அந்த பாரம்பரியத்தை இப்போவும் விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒயர் கூட ஒயர் கூடையில் பொம்மை அந்தமாதிரி பாரம்பரிய எங்கள் பாட்டி பாரம்பரியத்தில் அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதே இதில் வந்து இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கள் அதிலே வந்து நிறையா பேர் வந்து சொ ஸ்கூல்லேலாம் சொல்லிக்கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கள் அதுவும் டீச்சர் வச்சு அந்த பாரம்பரியத்தை மறக்கக்கூடாதுன்ட்டு சொல்லி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கள் அந்த குழந்தைங்களும் அந்த எப்போது இருந்த பாரம்பரியம் மாதிரி அதேமாதிரி அவங்களும் கத்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நம்மளுக்கும் கற்றுத்தர மாதிரி அந்த பாரம்பரியம் வந்து சேர்ந்து சேர்ந்து நம்ம ஈரோடு மாவட்டத்தில் அது கலாச்சாரம் நிறையா இருக்குது